ஆன்லைன் என்பது அவசியமான ஒன்று அதில் ஃபோன்பே ஜிபே இரண்டு பரிவர்த்தனைகளும் சரியானது தான் இருப்பினும் சில வங்கி நிர்வாகத்தின் பெயரில் நிறைய மோசடிகளும் நடைபெறுகிறது தெரியாமல் ஃபோன் நம்பர் மூலியமாகவும் ஏன் எனக்கே என்னுடைய வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது திரும்பவும் வந்து நான் எழுதி கொடுத்து வாங்கியிருக்குறேன் அதுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் மன உளைச்சலுக்கும் ஆளாயிருக்கிறேன் சரியான கருத்து என்பதை விட தேவைக்கு தான் வங்கியில் பணம் செலுத்தப்படுகிறது அது தேவையான பொழுது கிடைக்கவில்லை எனில் மன உளைச்சலும் ஆதங்கமும் ஏற்படுது இருப்பினும் வங்கி நிர்வாகமும் பரிவர்த்தனை கணக்கு வைத்திருக்கும் வங்கிகளும் சரியான நிர்வாகத்தை செய்து கொடுத்தால் மட்டுமே ஏழை எளிய மக்களினுடைய நலன் காக்கப்படும் இல்லையெனில் நிறைய பொருள் சேதாரமும் மனஉளைச்சலும் அதிகப்படுகிறது